தமிழ்நாட்டில வந்து இயற்கை சூழல் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு பாக்கவும் அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடமும் செஞ்சிக் கோட்டிணு எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக வெயில் டைப்பு அங்கே ஃபுல்லாக கோட்டை இருக்கும் பழங்காலத்து ராஜாக்களால் கட்டப்பட்ட கோட்டை இருக்கும் மலைக்கு மேல தான் கோட்டை இருக்கும் மலைக்கு மேலேந்து கீழே பார்த்தா ஓரளவுக்கு கிரீனிஸாக பார்க்க நல்லாருக்கும் அங்கே ஆயிரங்கால் மண்டபம்ன்ணு ஒன்று இருக்கு அது ஆயிரங்காலில் செய்யப்பட்ட ஒரு மண்டபம் அதற்கப்பறம் கொல்லி மலைனு எடுத்துக்கிட்டால் போகற வழி ஃபுல்லாகவே நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கும் ஃபுல்லாகவே மலைக்கு மேல தான் ட்ராவல்லு அங்கே ஃபுல்லாக என்ன போட்டுருப்பாங்கன்னா பெப்பர்கொடி தான் போட்டுருப்பாங்க ஃபுல்லாகவே எல்லாம் மரத்துக்கு மேலேயும் பெப்பர்கொடி ஏற்றி விட்டுருப்பாங்க பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்கும்போது

ஏலகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் அங்கே வந்து ஃபேமஸூ நல்லாருக்கும் பார்க்க இடமு கிரீனிஸாக இருக்கும் ஃபுல்லாகவே மலை சுற்றியிடியும் அங்கே ஃபுல்லாக நிறைய ட்ரக்கிங் போகற ஏரியாஸ் ஃபுல்லாக அங்கே நிறைய இருக்கும் கல்வரான கல்வராயன் மலையை வந்து அங்கே ஃபுல்லாகவே ட்ரக்கிங் போகலாம் அதுவுமே நிறைய மலை மலையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இடம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் ட்ரக்கிங் போகறமாரி இன்ன மாரி நிறையா இயற்கை சொ சொல்ற மாரி இடம் வந்து தமிழ்நாட்டில நிறைய இருக்கும்